தருமபுரி மாவட்டம் வரலாறு நிறையா இருக்குங்க அது என்னென்னா அவ்வைக்கு நல்லி நெல்லிக்கனிக் கொடுத்த ஊருங்க எங்கள் ஊர் தருமபுரி அப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் நிறைய கோவில்கள் இருக்கு அப்புறம் அதியமான் கோ கோட்டை இருக்கு ஓ சுற்றுலாத்தலங்கள் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் ஒகேனக்கல் இருக்கு ஏற்காடு இருக்கு சுற்றுலாத்தலம் வத்தலை மலை அப்புறம் நிறையா கோவில்கள் சிவன் கோயில்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கு தருமபுரி வரலாற்று மிக்க ஊர் தருமபுரினாலே பல வ வரலாற்றுகள் கு உள்ளடங்கிய ஊர் தருமபுரி வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டோன்றதுல பெருமையாக சொல்லுவோம் இது எங்கள் மாவட்டம் தருமபுரி